நான் ரயிலில் பயணம் செஞ்சியிருக்கேன் நான் முன்னாடி இன்ஜின்கிட்ட உட்காந்து போனது இல்லை நடுவில் தான் உட்காந்து போயிருந்துருக்கேன் ஃபேமிலியோட நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கோம் ரயிலில் போகிறது நல்லா இருக்கும் உடம்புக்கு வலியோ எந்த ஒரு இதுவுமே வராது நாங்கள் ஃபேமிலியோட ராமேஸ்வரம் போயிருக்கோம் நாங்கள் நடுவில் உட்காந்து தான் போயிருக்கோம் சீட்டும் நல்லாயிருக்கும் நல்லா படுத்து உறங்கிக்கிட்டு போகறதுக்கு இருக்கைகளும் நல்லா இருக்கும் ரயிலோட சத்தம் மட்டுந்தான் ரயிலில் வரும் வேறு எந்த ஒரு சவுண்ட்டும் வராது எனவே ரயிலில் போகறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்